ஹலோ எஸ் மேம் டெல் மீ குட் ஈவினிங் மேம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் என்ன விஷயம் மேம் இப்படி தான் சொல்லி லாஸ்ட் வீக்கும் லீவ் எடுத்தீங்க மேம் வீக்வீக்கா உங்களுக்கு எப்படி எமர்ஜென்சி வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு மட்டும் என்னங்க மேம் இதேதான் போன தடவையும் சொன்னீங்க லாஸ்ட் டைம் ஃபைனல் டைம்னால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கேட்கும் போது சார் ப்ளீஸ் சார் எமர்ஜென்சி சார் இதுதான் லாஸ்ட் டைம் அடுத்த தடவை வராது சார் ஏற்கனவே உங்கள் மேலே லாட் ஆஃப்பு கம்ப்ளைன்ட்ஸ் வேற இருக்குது லாட் ஆஃப் ஒர்க்ஸ் பெண்டிங்ல வேற இருக்குது அப்படின்றீங்களா அப்போது நீங்கள் லீவ் போட்டால் அந்த நாளுக்கான வேலை பெண்டாகும்ல அதை என்ன பண்ணுறது ஏதோ சொல்கிறீங்க சரி பார்த்துருங்க சரிங்களா இதுதான் நீங்கள் சொல்லி இப்படிதான் சொல்லி சொல்லி எடுத்துட்டு இருக்கீங்க சரி எடுத்துக்கோங்க எத்தனை நாளுங்க லீவு எத்தனை நாள் மேடம் லீவு சரி மேம்

சரிங்க மேம்